எங்கள் ஊர் பக்கத்திலே வந்து இங்கே டிஸ்ட்டிரிக்லருந்து பக்கத்து டிஸ்ட்டிரிக் தான் வேலூர் அங்கே வந்து வேலூர் கோட்டை இருக்குது அங்கே தான் வந்து திப்பு சுல்தானோடய ஆட்சியில் நடந்த எல்லாமே இருக்கும் அங்கே வந்து ஒரு பெரிய பீரங்கியெலாம் வந்து எப்படி க எப்படி வந்து அதை செலுத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அங்கே போய் பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செஞ்சியில ஒரு கோட்டை இருக்குது அந்த ஃப்ரெஞ்சு எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கும் அப்புறம் புதுச்சேரி சைட்ல ஒரு இது பார்த்தேன் அது வந்து தரங்கம்பாடி பீச் காரைக்கால் கிட்டே அங்கே வந்து ஒரு ஃப்ரெஞ்சு கோட்டை அந்த வ்யூவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அப்படியே கோட்டை அதுக்கு கீழே வந்து அப்படியே பீச் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கோவில்கள்னு பார்த்திங்கன்னா எங்க டிஸ்ட்டிக்ட்ல வந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்குது அந்த கோவில்ல வந்து ரொம்ப ந கார்த்திகை மாதம் வந்து வர கிருத்திகை அப்போ ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க அது வந்து ஒரு டென் டேஸ் திருவிழாவாக பண்ணுவாங்க அந்த தீபத்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் எங்கெங்கே இருந்து வந்து எங்கே எங்கேளாம் தமிழ் பீப்புள் இருக்காங்களோ எல்லோருமே வந்து அந்த கோவிலுக்கு வருவாங்க அங்கே வந்து கிரிவலம் சொல்லிட்டு அந்த மலையை சுற்றுவாங்க அது வந்து ஒரு சிக்ஸ்ட்டீன் கிலோ மீட்டர்ஸ் இருக்குது அந்த மலையை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாங்க அது அது வந்து அவங்களோட நம்பிக்கை அது வந்து எல்லோரும் வந்து ஒரு சாமிக்காக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு சாமிக்கு இல்லை அந்த பௌர்ணமி டைம்ல மரத்தில் அந்த காட்டுல இருக்கிற ஆக்சிஜன்னெலாம் வந்து நமக்கு கிடைக்கணும் அதெலாம் வந்து மருத்துவம் துவம்மிக்க காற்று அப்படின்றதுனால தான் வந்து அப் அந்த டைம்ல வந்து மலை சுற்றுறது நல்லது அப்படின்னு முனிஸ் முனிவர்கள்லெலாம் சொல்லியிருக்காங்க அது தெரியாமல் மக்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக போய் சுற்றுனாங்க ஆனால் வந்து ரியல் ரீசன் இது தான் அப்புறம் நினைவு சின்னங்கள்லெலாம் பார்த்திங்கன்னா